இந்தியாவில் பல ஊடகங்கள் இருக்குது அந்த ஊடகங்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கிறது அந்த செய்திகள் மூலம் நல்ல மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கனா செய்திகள்னு பார்த்தா செய்திகள் மூலம் முதல்ல வந்து ரேடியோ மூலிமோ வானொலி இது மூலிமா தகவல் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ வந்து சிறப்பாக வந்து சன் டிவி பாலிமர் செய்தி கேபிள் டிவி கேபிள் கேப்டன் டிவி மூலிமாவு சன் நியூஸு இதுபோல் டிவி மூலிமா நல்ல செய்திகள் தெரியப்படுத்துறது ஆனாலும் அதே போல செய்தி தாள்னு பார்த்தீனா தினமலர் தினத்தந்தி தினகரன் தினமா மாலைமதி அதுபோல மா பேப்பர் வாயிலாகவும் செய்தித்தாள் மூலிமாகவு நிறைய செய்திகள் பா தெரியவருகிறது